ஹலோ ஓகே மேம் நான் வந்து ஒரு ஃபோனை இருக்கான்னு கேட்கணுங்க எனக்கு வந்து போக்கோ சிக்ஸ் ஃபைவ் ப்ரோ ஃபைவ் ஜி மொபைல் வேணுங்க இருக்குதுங்களா என்னென்ன கலரில் இருக்குதுங்க மேம் ஆ சரிங்கம்மா அது என்னென்ன இது ஸ்னென்த் ரேம் சொல்லுவாங்கள்லே என்னென்ன ரேம் என்ன ரேட்டு வருதுங்கம்மா எயிட் ஜிபி என்ன ரேட்டு சிக்ஸ் ஜிபிங்க ஓகேங்கம்மா அது எதாவது தள்ளுபடி ஏதாவது வருதுங்களா இல்லை அதே காசுதான் கட்டணுமா இஎம்ஐ இருக்குது இல்லை ஒரே ரேட்டுக்கு விற்பீங்களா அதுக்கு தள்ளுபடி எதுவும் இல்லையா சரிங்கம்மா இஎம்ஐ எவ்வளோ வருங்க எத்தனை நாளைக்கு இஎம்ஐ கட்டினா சரிங்க இஎம்ஐக்கு எப்படி பார்க்குறது ப பணம் கட்டணும்

சரிங்கப்பா உங்கள் க உங்கள் க கடை எங்கே இருக்குது சரிங்கம்மா சரிங்கம்மா நான் வந்து வாங்கிக்கிறேங்க என் பேர் ராமருங்க ஓகே மேம் நாளைக்கு கடை இருக்குங்களா எத்தனை மணிக்கு இருக்கும் சரிங்கம்மா நான் வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வரேங்கம்மா